ஹலோ ஆ ஆமாம் மேடம் வாங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும்

ம் ஆமாம் மாம்பழம் வந்து ஒரு கிலோ நூற்றம்பது ருபா நீங்கள் அஞ்சு கிலோ கேட்டிருக்கீங்க எழுநூத்தம்பது ருபா ஆகும் ஆப்பிள் வந்து கிலோ வந்து இரநூறுரூபா ரெண்டு கிலோ நீங்கள் கேட்டிருக்கீங்க நானூறுரூவா ஆகும் பட் இப்போ ஆப்பிளுக்கு வந்து ஆஃபர் போய்கிட்டுருக்கு நீங்கள் மூணு கிலோவாக வாங்கிகிட்டிங்கனா ஃபைவ் ஹண்ரெட் ருப்பீஸ் தான் இது வந்து ஒரு நானூறு

ஆ மாம்பழம் வந்து வெரைட்டி நிறையா இருக்குது பங்கனப்பள்ளி செந்தூரம் அப்படி இருக்குதுங்க உங்களுக்கு செந்தூரம் நல்லாயிருக்கும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் அது வந்து ரெண்டு கிலோ வந்து உங்களுக்கு ஆஃபரில் இப்போ போய்கிட்டுருக்கு மேம் ரெண்டு கிலோ முந்நூறுரூவா ரெண்டாக எடுத்தீங்கனால் ஆமாம் இப்போது இப்போது வந்து மாம்பழ சீசன் அதுதான் முடியப் போகுதுல அதனால் எங்களுக்கு ஆஃபர் எதுவும் வரல இப்போ இப்போதைக்கு ஆப்பிளில்தான் இருக்குது நீங்கள் ஆப்பிள் மூணு கிலோ எடுத்துக்கிட்டிங்கனால் ஐந்நூறுரூவா போட்டுக்கலாம் மேம்

ம் ஆ ராயல்பாலா இருக்குது ம் ம் ஆ அதுக்கு நீங்கள் ம ப பங்கனப்பள்ளியே எடுத்துக்கோங்க அஞ்சு கிலோ கேட்டிருந்திங்க இல்லையா அதுவே ஆஃபர் இருக்காது ஆனால் நல்லாயிருக்கும் அது நீங்கள் ஆப்பிள் வந்து நான் உங்களுக்கு ஆஃபரில் போய்கிட்டுருக்கு அதை நான் அதை பண்ணித் தந்துடுறேன் மூணு கிலோ ஐந்நூறுரூபாய்க்கி ம் ஆமாம் இது ஒரு ரெண்டு நாள்தான் இருக்கும் அந்த ஆப்பிள் ஆஃபர் அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் மேம் அதனாலதான் சொல்கிறேன் ஆ இங்கே மெம்பர்ஷிப் இருக்கா உங்களுக்கு ஓகேங்க நான் இப்போது வந்து மெம்பர்ஷிப்புமே ஒரு டென் பெர்செண்ட் வந்து தள்ளுபடி இருக்கும் நீங்கள் அங்கே கவுண்டரில் கேளுங்க அட்லீஸ்ட் அது இதை வந்து நான் பேக் பண்ணி கவுண்டருக்கு அனுப்புகிறேன் நீங்கள் அங்கே பில் பே பண்ணிவிடுங்க மேம் ஆ நல்லதாக பார்த்துப் போடுங்க ம் ம் ஆ கண்டிப்பாக நல்லா பண்ணிக் கொடுத்துர்றோம் மேம் தேங்க் யூ ஆ ஓகே மேம் நான் அது நல்லாவே இருக்கும் மேம் ராயல்பாலா நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக நறுக்குன்னு இருக்கும் மாவுமாதிரி இருக்காது

ஆ ஓகே மேம் ஆயிரத்து இரநூத்தி ஐம்பது ருபாய் வருது உங்களுக்கு ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு டென் பெர்செண்ட் டிஸ்கௌண்ட் போக உங்களுக்கு கம்மியாகதான் வரும் நீங்கள் பே பண்ணிடுங்க மேம் பார்த்தோன்னே ஆ கண்டிப்பாக ஆ தேங்க் யூ ஆ உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிவிடவா மேம் ஆஃபர் என்னென்ன வருதுண்ட்டு ஆ கண்டிப்பாக தேங்க் யூ மேம் ஆ